ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் ம் சொல்லுங்கள் இப்போ எத்தனை நாள் ப்ளான் பண்ணியிருக்கீங்க த்ரீ டேஸுங்களா மூணார் ஊட்டி கொடைக்கானல் ம் ஓகே ம் பேக்கேஜ் வந்து நீங்கள் எடுக்கிற வெஹிக்கிள் பொறுத்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் போகிறீங்களா ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் போகிறீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ ட்ராவலர் அப்போ ட்ராவலர் மாதிரி வண்டிதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வித் ஏசியோடு வரும் உங்களுக்கு ம் பெர் டே வந்து ரெண்ட்டு ம் உங்களுக்கு அக்கோமோடேஷன் வித் எல்லாமே நீங்கள் பெர் பெர் பெர் ஹெட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து சார்ஜ் ஆகும் சார்

ஓவரால் உங்களுக்கு ஓட்டுறது ஓட்டுறது ஃபுட்டு ஸ்டே பண்ணுறது அப்புறம் எண்ட்ரன்ஸ் ஃபீஸு எல்லாமே இதில் கவர் ஆகிடும் எல்லாமே வந்து டிஸ்கௌவுண்ட் பண்ணி பண்ணி தரலாம் வெல் பெஸ்ட்டாக பண்ணுவோம் நாங்கள் ம் ம் த்ரீ ஸ்டார் ரூம் செலவுக்கு இருக்கும் நீங்கள் வேணும்னா ஃபைவ் ஸ்டாரில் கூட போட்டுருலாம் உங்களுக்கு அது அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்து இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மிட் ரேஞ்சாக பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றப்படி எல்லாம் நல்லா இருக்கும் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதுவே சேஃப்பாக போய்ட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்கௌவுண்ட்ஸும் வந்து உங்களுக்கு நல்லா டிஸ்கௌவுண்ட்ஸுலாம் போட்டு நான் பண்ணித்தர்றேன் நான் ம் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் இனிஷியலாக வந்து ஆஃபிஸில் வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு ஃபிஃப்ட்டி பெர்ஸண்ட் பே பண்ணுங்கள் ஆஃப்டர் டூர் கம்ப்ளீஷன் வந்து நீங்கள் பேலென்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிவிடுங்க ம் ஓகேங்களா ஆ ம் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக அது என்னோட பொறுப்பு அது ம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ